சுற்றுலாப் பயணிகள் வரும்போது இங்கு தமிழ்நாட்டில் பல அது வந்து பூம்புகார் கலைக்கூடம் அடுத்தது வந்து இது சனீஸ்வரர் பகவான் கோவில் அடுத்தது வந்து இங்கே வந்து என்னது என்ன ஊர் வேளாங்கண்ணி மாதா கோவில் இது மாரி செ இதெலாம் வந்து ஸ்தலங்களெலாம் வந்து பார்க்கிறாங்க அடுத்தது பூம்புகாரில் கலைக்கூடம்லாம் வந்து பிரசித்தி பெற்ற ஏரியா அதெல்லாம் அடுத்தது பொறையார் தரங்கம்பாடியில் இருக்குது அந்த ஏரியா தரங்கம்பாடி அது ம ஆங்கிலேயர் காலத்தில் கட்டப்பட்ட பில்டிங்கு அது அதில் வந்து பார்க்கறதுக்காக வேண்டி ஆங்கிலேயர்லாம் வந்து பார்க்குறாங்க அதில் வந்து தெரு நாடகத்துலெலாம் அந்த மாதிரி வரலாறுலாம் வருது திருவிழாக்கள்னு பாப் பூம்புகாரில் வந்து வருஷத்துக்கு ஒரு ட்ரிப்பு திருவிழா ஒன்று நடக்கும் அந்த பூம்புகார் கலைக்கூடத்தில் அந்த கலைக்கூடம் பார்த்தோம்னாலே அது ஒரு பிரம்மாண்டமாக இருக்கும் தோற்றம் பார்க்கறதுக்கே எல்லாமே மக்கள் பல பலதரப்பட்ட மக்கள் ஏகப்பட்ட மக்கள் வந்து குவிஞ்சு பார்த்துக்கிட்டு இருப்பாங்க அதனால் அங்கே வந்து சினிமா வ நாடகம் கரகாட்டம் கூத்தாட்டம் இதெல்லாம் நிறையா பேர் நடத்துவாங்க அதெல்லாம் பார்க்குறாங்க அதை பார்த்துட்டு சந்தோஷமாக எல்லோரும் பார்த்துட்டு வராங்க வர கால கட்டத்தில் அது என்ன க கலைனா உங்களுக்கு வந்து அது ஒரு க கலை நாடகம் இந்த கரகாட்டம் இதெலாம் ஒரு நல்ல கலை கற்றுக்கிட்டு கற்ற பிறகுதான் அவங்களெலாம் வந்து இந்த ஆட்டமெலாம் ஆடி எல்லோரையும் மகிழ்ச்சி மகிழ்விச்சு விக்கிறாங்க